இங்கே வந்துட்டு நார்த் இண்டியன்ஸுக்கும் சவுத் இண்டியன்ஸுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்க வந்துட்டு ஹிந்திதான் அதிகமாக பேசுவாங்கல் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி கிடையாது எல்லா வகையான மொழியும் பேசுவாங்கள் மலையாளம் தெலுங்கு தமிழ் கன்னடம் எல்லாமே பேசுவாங்கள் சாப்பாடு எல்லாம் பார்த்திட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு சப்பாத்தி பூரி உருளக்கிழங்கு அது மட்டும்தான் மோஸ்ட்லி அதிகமாக சாப்புடுறது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரியான உணவுகள்லாம் இருக்காது அது வந்துட்டு எப்போது ஒரு டையம் அந்த மாதிரிதா சாப்பிடுவாங்க இங்கே வந்துட்டு அரிசி சாதம் அப்புறம் வந்துட்டு குழம்பு பருப்பு பருப்பு வகைகள் தானியங்கள் அந்த மாதிரிதான் அதிகமாக சாப்பிடுவாங்க டிரெஸ்ஸிங்லாம் அவங்களதுலா பார்த்துட்டோனா ஜிகுஜிகுன்னு கலர்கலராக ஒரு மாதிரி மின்னுற மாதிரியும் பளிச்சின்னு தெரிகிற மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்கள் இங்கே வந்துட்டு அதிகமாக பாரம்பரியமான உடைகள் அதிகமாக பயன்படுத்துவாங்கள் சேலை தாவணி அந்தமாதிரி மட்டும்தான் இங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கள் கல்வி அறிவுங்கறது அங்கே இருக்கவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவுமே காம்மியானதாதான் இருக்குது ஏன்னா இங்கே இருக்கவங்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு படிப்பு அறிவுங்கறது எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கொடுத்துட்டு இருக்காங்கள் ஸ்கூல்ஸ் நிறையா பக்கம் ஓப்பன் பண்ணி அங்கே நிறையா இப்ப கல்வி கொடுத்துட்டு இருக்காங்கள் அங்கே வந்து இப்போ ஸ்கூலுங்கிறது ரொம்ப கம்மியாதான் இருக்குது வேலைவாய்ப்புகளுக்கெலாம் வந்துட்டு அங்கே அதிகமாக கிடையவே கிடையாது அங்கிருக்கவங்களும் இங்கிருந்துதான் வந்து வேலை செஞ்சு வாழ்ந்துகிட்டுருக்காங்க அதனால் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது